இது ச இது சமையல் பண்ணும் போது பால் டீ முதல்ல நான் எழுந்திரிச்சதும் காப்பி தான் வச்சி குடிப்பேன் கேஸை பற்றவச்சி கா காப்பி தான் வச்சி குடிச்சிட்டு பிறகு தான் சமையல் ஆரம்பிப்பேன் சமைக்கும் போது நான் பாட்டு எதாவது ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு சமையல் பண்ணுவேன் அதுலேயே கவனம் செலுத்தமாட்டேன் சு அடுப்பில் தான் கவனமாக இருப்பேன் சமையல் பண்ணுவேன் இது பாத்திரம் தேய்ச்சிட்டு பாத்திரம் விலகிட்டு சமையல் பண்ணிட்டு காய் அங்கேயே வச்சி நறுக்கிட்டு வெங்காயம் எல்லாம் ப வச்சிட்டு அப்படியே சமையல் பண்ணிட்டு செஞ்சிக்கிட்டே இருப்பேன் பிறவு முடிச்சிட்டு தான் வெளியேவே வருவேன் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டுதான் வெளியேவே வருவேன் திரும்ப பக்க வெ வெளியே வந்துட்டால் கேஸை ஆன் ஆஃப் பண்ணமா என்னமானு அந்த சந்தேகம் எனக்கு ஞாபகம் வராது அதனால் சமையல் முடிகிற வரைக்கும் நான் வந்து அடுப்புக்கிட்டயே தான் இருந்து முடிச்சிட்டு பிறகு தான் வெளியே வருவேன் இதான் இதுதான் என்னுடைய தினம் வேலை